எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வந்து தொண்டு நிறுவனங்கள் நிறையா இருக்குது அதாவது இப்போ பார்க்க போனோம்னா வீடு தேடி கல்வின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவு ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்றுத்தராங்கள் அதுப்போக வந்து அனாதை ஆசிரமங்கிற மாதிரி அது வந்து இப்போ வந்து எத்தனையோ புள்ள பையங்கனால் விட்டவைங்க வந்து அந்த மாதிரி வந்து அனாதை ஆசிரம குழந்தைக வந்து அனாதையாவே இருக்கிற குழந்தைகள எடுத்து காப்பாத்துறாங்க அவங்களுக்கு தேவையான கல்வி உறைவிடம் எல்லாமே கொடுக்குறாங்க அதுப்போக முதியோர் இல்லம் சொல்லி அது ஒரு அமைப்பு பண்ணித் தராங்கள் அதாவது வந்து முதியோர்கள் வயசான காலத்தில் வந்து அவங்களுக்கு ஆதரவே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க முதியோர் இல்லத்தில் அதுப்போக வந்து இப்போ குழந்தைக வந்து ஒரு படிப்பு படிக்கிறதுக்காக வந்து இப்போ ஸ்கூல் என்னால் இதுக்கு மேல படிக்க முடியலனு சொல்கிற குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்புங்கிற மாதிரி வந்து குழந்தைகளுக்கு நிறையா ஆதரவு கொடுத்து அதுகள குழந்தைகள பள்ளி கல்வி கற்று தராங்கள் அது மூலமாக பயன்ப பயன்படுத்துகிறாங்க நிறையா விஷியத்தில் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணித் தராங்கள் இதே வந்து இப்போது இப்போது குழந்தைகள வந்து சின்ன கைக்குழந்தைகள கூட வந்து ரோட்டில் எறிஞ்சிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு அதுக்கு தனியாக ஒரு முகாமை கொடுத்து அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க எங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் வந்து நிறையா விஷயங்கள வந்து எங்களுக்கு பண்ணித் தராங்கள் அதாவது வந்து இப்போ உண்டு உறைவிடப்பள்ளினு சொல்லிருக்காங்க ஒரு ஒரு அஞ்சாவது படிச்சுட்டு அதுக்கு மேலே எங்களுக்கு படிக்க முடியல அப்படிங்கிற குழந்தைகளுக்கு அதுக்கு தனியா வந்து ஒரு ஒரு கல்விக்கூடம் க அமைச்சு கொடுத்தும் அதுக்கு தகுந்த ஒரு ஒரு சாப்பாடு துணிமணி அதாவது வந்து புக்கு பாடம் கத்து தரதுக்கு டீச்சர்ஸ் எந்தெந்த டீச்சர்ஸ் வேணுமோ எல்லா ஒரு ஆதரவையும் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணிக் கொடுக்குறாங்க அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனத்து மூலமாக நாங்கள் எல்லாமே பயன்ப பன பயன்பெற்றுட்டுதான் இருக்கோம் அதனால் வந்து இப்போ எங்களுக்கு இந்த நிறுவனம் வந்து ரொம்ப பயன்பாடா இருக்குது ஏ